நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கேன் திருச்சி மாவட்டத்தில் வந்து இந்த சமயபுரம் தேர் வந்து ரொம்பவே பேமஸ்ஸான ஒரு விஷயம் ஸோ அது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சித்திரை மாதத்தில் வந்து நடக்கும் அது பிளஸ் வந்து ஸ்ரீரங்கம் தேரும் வந்து ரொம்ப பிடிக்கும்